கோவிட் பத்தம்போது பார்த்திங்கனா இது வரையும் யாருக்கும் பார்த்திராத ஒன்று யாருக்கும் பாத்திருக்கவே முடியாது வந்திருக்காத ஒன்று புதுசாக இருந்துச்சு மற்றபடி அது வந்ததனால எப்படி ஆகி போச்சுன்னா நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடுதல் எதுவும் இருக்கக்கூடாது டிஸ்டென்ஸை மெயின்டைன் பண்ணணும் மாஸ்க் போட்டுகிட்டு தான் வெளியில் போகணும் சுற்றுலா பயணன்றது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அந்த டைமில் பார்த்தோம்னா சின்ன சின்ன கடை வியாபாரிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்போது இருந்தாங்க பரவாயில்ல நல்லா பண்ணியிருந்தாங்க